நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதி தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அது இது கல்யாணம் முடிச்சு கொடுத்ததும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் தான் பக்கத்தில் ஒரு கிராமம் தோலாப்பம் பண்ணை நான் படித்தது ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தது ஸ்ரீவைகுண்டம் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் மறுபடி டிகிரி முடித்தது திருச்செந்தூரில் உள்ள கோவிந்தம்மாள் ஆதித்தனார் காலேஜில் தான் படித்தேன் எனக்கு ஸ்போர்ட்ஸுனால் ரொம்ப பிடிக்கும் ஒன்று டூ ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தது வந்து ஸ்ரீவைகுண்டம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் அப்போ அந்த த்ரோவ் பால் விளையாடிகிட்டு இருந்தேன் இதே இது காலேஜு போகும் போது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் இருந்ததனாக்குல வாலிபால் விளையாட ஆரமித்தேன் அதில் வந்து என்னோடைய கோச்சு தான் எனக்கு முதல் குருவாக இருந்தார் நிறைய விஷயங்களை அவங்க தான் எனக்கு கற்றே கொடுத்தாங்க எனக்குள்ளே இருந்த திறமைய அவங்க தான் வெளிலையும் கொண்டுகிட்டு வந்தது இன்றைய வரைக்கும் அவங்க தான் எனக்கு முதல் குருவும் கூட ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களையும் அவங்க எந்த அளவுக்கு நுணுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த பொறுமையும் சின்ன சின்ன நுணுக்கங்களையும் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்கிற விஷயங்களையும் அந்த கிரௌண்டில் வச்சு கற்றுக் கொடுத்தவங்களும் என்னோடைய குரு தான் இப்போதைக்கு என்னுடைய குரு இல்லை அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இருந்தாலும் நான் அது மறக்கலை எப்போதுமே அவங்கள நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் அதே மாரி ஸ்போர்ட்ஸு காலேஜுக்குள்ளே இறங்குனதும் முதல் டேரெக்டா கிரௌண்டுக்குள்ளே விளையாட இறக்குனதும் அந்த வர்ஷத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு இயரில் இறங்கிருக்கேன் அதே மாரி டோர்னமெண்ட்லையும் வின் பண்ணிணோம் மூணு வருஷமும் வின் பண்ணிணோம் அதே மாரி ஷீல்டும் வாங்கினோம் யூனிவெர்சிட்டியும் பிளேயர்ன்ற அவார்டும் கிடைச்சிச்சி அது எல்லாவுக்கும் எங்கள் குருவுக்கு தான் அது சேரும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப புடிச்சதுனால அந்த நேரத்தில் அவங்க என்னோடைய திறமைய பார்த்து வெளியில் கொண்டுகிட்டு வந்துட்டாங்க அதே இது காலேஜு முடிச்சு மூணு வருஷத்துலே கல்யாணமும் முடிஞ்சிச்சு அதே ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள பக்கத்து கிராமம் தோலாப்பம் பண்ணை கிராமத்தில் தான் முடிஞ்சிச்சு எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு சின்ன ஒரு சாலை பணியாளர் தான் அவர்களும் என்னை நல்ல மாதிரி வச்சு இன்று வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு ஒரு பெண்ணும் ஒரு பையனும் அதே மாதிரி இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரொம்ப ஃபேமஸுன்னு சொன்னால் நவத்திருப்பதி ஸ்தலங்கள்னு ஒன்பது கோயில்களில் ஒரு கோயில்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் ஃபேமஸ்ஸு அதே மாதிரி நவ கையிலாயத்தலங்கள்லையும் சனி ஸ்தலம்கிறது ஸ்ரீவைகுண்டத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆன்மிக வழிபாட்டில் அதே மாதிரி தாமிரபரணி நதிக்கரையும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தான் இருக்குது மறுபடி என்ன சொல்லலாம் ஆடி மாதம் ஆனால் குருசு கோயில் திருவிழாக்களும் நல்லபடியாக அங்கே நடக்கும் வெளி வெளியிலேருந்து நிறைய என்ன சொல்வது கடல் தொழிலுக்கு போகக்கூடிய எல்லா மக்களும் வந்து பத்து நாள் திருவிழாவாக நல்ல ஜக ஜோதியாக கொண்டாடுவாங்க நாங்களும் அந்த பத்து நாள் திருவிழாக்களுக்கும் நாங்களும் போவோம் குடும்பமாக போவோம் எல்லோருமே பார்த்துட்டு டெய்லி பத்து நாள் திருவிழாக்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அங்கே அந்த திருவிழாவில் ராட்டினங்கள் நிறைய வந்து இருக்கும் கடைகள் நிறைய வந்து இருக்கும் மறுபடி அங்கே ஜபம் நடத்துவது பார்க்கறதுக்கே ஒரு அருமையான பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்கும் அந்த கொடியேற்றது மொதல் நாள் வந்து திருவிழாவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து எல்லா வகையிலையும் ஆன்மீகத்தலங்கள்லையும் சரி அதேமாரி முஸ்லீம் ஸ்கூல் முஸ்லீஸுங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க சந்தனக்கூடு திருவிழா வந்து நல்லா நடக்கும் இங்கேயும் அதே மாரி யானைகள் கொண்டு வந்து ஊர்வலமாக நடத்தி நல்லா அதையும் செய்வாங்க அதுவும் பார்க்குறதுக்கு இங்கே நல்லா இருக்கும் மறுபடி என்ன சொல்லலாம் எல்லா வசதி வாய்ப்புகளும் தூத்துக்குடி மாவட்டமான ஸ்ரீவைகுண்டம் பகுதியிகளில் இருக்கு இப்போது ரீசெண்டாக என்னன்னு கேட்டால் வெள்ளம் வந்து அதிகமாக வந்ததினால ஸ்ரீவைகுண்டம் பகுதிகள் சுற்றுவட்டம் ஃபுல்லும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருந்துச்சு அப்படி இருந்தாலும் வெளியிலேருந்து மக்கள் வந்து நல்ல உதவிக்கு வந்தாங்க வெள்ள நிவாரணப் பொருட்களெலாம் கொடுத்தாங்க ஒரு பத்து இருபது நாளாக சாப்பாடு இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல அவுங்க இங்கே வந்து மே வெளியே என்ன சொல்வது வெளியிலுள்ள மக்களும் பெரிய பெரிய மேல் அதிகாரிகள் எல்லோருமே வந்து சுற்றிப் பார்த்து யார்யாருக்கு என்ன தேவைங்கிறது ஹெ ஹெலிப்பேடு மூலயமா வந்து கொடுத்து உதவுனாங்க அதே மாரி வெள்ளம் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதும் அதை சீர்படுத்தியும் கொடுத்தாங்க அதனால் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு அடஞ்சுருந்துச்சி மக்கள் அவர்களோடைய இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கே கிட்டத்தட்ட மூணு மாதம் கிட்டக்க ஆயிடுச்சு மறுபடி சாப்பாடுனு சொன்னால் எனக்கு வந்து பிரியாணி நல்லா ரொம்ப பிடிக்கும் வேறு என்ன சொல்லலாம்